நாங்கள் லீவில் இப்போ சம்மரில் டூருக்குப் போயிருந்தோம் ஒரு ஃபோர் டேஸில் டூர் போயிருந்தோம் அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமாரி கேரளா இது எல்லாத்துக்கும் போனோம் அது வந்து ஒரு போனது எத்தனைனா ஒரு இருபது பேர் கூட இருக்காது கம்மியான பேர்தான் போனோம் அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் போகும்போதே வந்துட்டு சரி ஹோட்டலில் இது போல் வெளியில் போய் சாப்பாடு எடுத்து வாங்கி சாப்பிட்டாக்க நல்லா இருக்காது ஹெல்தி ஃபுட்டாக இருக்காது சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே எல்லாமே எல்லா திங்க்ஸும் வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போயிட்டு எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அங்கே வந்து நாங்கள் எல்லா பொருளையும் வச்சு நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் கன்னியாகுமாரி இதுபோல் திருவள்ளுவர் சிலை போட்டிங்கில் இது போல கப்பலில் போனோம் அப்புறம் கேரளாவில் வந்து ஒரு போட்டிங் இருந்துச்சு அது ரொம்ப நல்லாயிருந்தது குழந்தைகளும் வந்து இந்த பீச்சில் அப்படிலாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க வெயில் தெரியாமல் கொடைக்கானலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோடய க்ளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ப்லேஸ் எல்லா ப்லேஸும்